இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பத்து ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு